ஹலோ பழம் ஆ பழங்க என்னாங்க இருக்குது

என்ன என்ன விலைங்க என்ன விலையில இருக்குது ஆ

அம்மா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொடுங்க என்னங்க எல்லாம் ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னா சரி பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிங்க பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிங்க அப்படியா சரி அதில் ஒரு நாலு கிலோ இதில் ஒரு மூணு கிலோ அப்படியா ஆ ஆ பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிங்க ஆ ஓகே ஓகேங்க சரிங்க எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க நாலு நாலு கிலோ வேணும் சப்போட்டா ஆ திராட்சை திராட்சை ஆ கொய்யா கொய்யா என்ன விலை ஆ இப்போ பிளம்ஸு தான் கூட காசு அப்படியா அப்படியா சரிங்க அதில் ரெண்டு கிலோ இதில் ரெண்டு கிலோ இது நாலு ஆறு கிலோ கொடுங்க எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு எட்டு கிலோ வேணும் ஆ செல்லில் போட்டு விடுறேன் வச்சுக்கிங்க நல்லபடியாக போட்டு விடுங்க அடுத்தாப்பில உங்கள் கடைக்கும் வரணுமில ஆ ஓகே